இருபத்தி ஏழு ஐந்து இரண்டாயிரத்தி ஐந்து பதினைந்து இரண்டு இரண்டாயிரத்தி ஐந்து நான்கு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இரண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு